நான் வந்து எனக்கு இந்த இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஆர்ட் அண்ட் க்ரஃப்ட்லெலாம் ஆனால் வந்து அதுக்காக தனியா க்ளாஸ் போகணும் அப்படின்லாம் யோசிச்சது கிடையாது என்னோட தோழி பூஜா அப்படின் சொல்லிட்டு ஒருத்தவங்க க்ளாஸ்க்கு கிளம்னாங்க அவள் சொன்னாள் அந்த மாதிரி க்ளாஸ் போக தனியாக போவத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது நீயும் வாம்மா அப்படின்னா ஸோ வந்து நான் அவள் கூடேயும் போனேன் நானும் அவளும் தான் சேர்ந்துதான் க்ளாஸ் போனோம் அங்கே போனப்போ மொதல் நாள் வந்து அவங்க கற்றுக் கொடுத்தது வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு சின்ன ஒரு ஷேடு எப்படி கொடுக்குணும் அப்படின் சொல்லி சொல்லிக் கொடுத்தாங்க ஒவ்வொரு இடத்துல வந்து ப்ரைட்டாக எங்கே இருக்கணும் டார்க்காக எங்கே இருக்கணும் எத்தனை வாட்டி அதுக்கு அடிக்கணும் எப்படி அடிக்கணும் மொதல் க்ளாஸே எங்களுக்கு இதுதான் நடத்தினாங்க ரெண்டு மணி நேரம் க்ளாஸ் அது அதை வந்து நான் வந்து கொஞ்சம் உன்னிப்பாக தான் கவனித்தேன் நல்லாவும் பண்ணிணேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இந்த க்ளாஸ்க்கு போனோம் எனக்கு ஒரு அளவுக்கு நான் வரையவும் கற்றுக்கிட்டேன் ஆர்ட் வந்து கொஞ்சம் நா நல்லா ஓ ஒரு ஒரு முகத்த அந்த அளவுக்கு தத்ரூபமாக வரைய தெரியாது இருந்தாலும் நான் ஒரு அளவுக்கு வரைவேன் க்ராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃப்லார் வாஸ் வந்து ஐஸ் க்ரீம் ஸ்டிக்ஸ் வெச்சு ஃப்லார் வாஸ் ஒன்று நான் பண்ணிணேன் என் ஓனாக நானாவே பண்ணிணேன் அது நான் மொதல் முறை பண்ணும்போது கொஞ்சம் தப்பாக பண்ணிவிட்டேன் அடுக்கி வைக்கிறது கொஞ்சம் தப்பாக அடுக்கிட்டேன் அது கொஞ்சம் ஒரு மாதிரி நான் வந்து நல்லா தான் வந்துந்தது ஆனால் அந்த அளவுக்கு நல்லா வரல ஆனால் அதுவே வந்து என்னுடைய நான் ரெண்டாவது வாட்டி வந்து ஃப்லார் வாஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணிணேன் அப்படே சுற்றிக்கிட்டு வர மாதிரி ஒன்று வந்து பண்ணிணேன் அதை பண்ணி முடிச்சிட்டு பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது எங்கள் வீட்டில் இருக்கவங்களா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின் சொல்லி சொல்லியிருந்தாங்க அது பார்க்கம் போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது நைட்டு முழுக்க உக்காந்து ஒரு நாள் உக்காந்து பண்ணிணேன் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த தேவைல்லா டீஷர்ட்டெலாம் நிறையா கிடக்கும் அந்த டீஷர்ட்டை ஒரு மாதிரி கட் பண்ணி அழகாக ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி செஞ்சேன் அதை நான் ரொம்ப நாள் பயன்படுத்தினேன்